இப்போ ரெண்டாயிரத்து பன்னெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா எல்லாேருமே பட்டன் மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கு அது வரைக்கும் பார்த்தோன்னா ஸ்மார்ட் போன்ஸுங்கிற ஒன்றே கிடையாது பட் ஆனால் ரெண்டாயிரத்து பன்னெண்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாமே ஸ்மார்ட் போன்ஸ் வந்து அதிகமாக கண்டுப் பிடிச்சாங்க டெக்னாலஜி டெவெலப்மெண்ட் ஆச்சு அண்டு ஜியோ நெட் ஒர்க்கு ஏர்டெல்லு இதெல்லாமே வந்து ஹைப்பாக ஆரமிச்சுது அதுக்கப்புறம் அது கோவிட் பீரியட்டில் எல்லாமே பார்த்தோன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாேருமே வந்து க்ளாஸ் ஆன்லைன் க்ளாஸ்ஸுக்காக மொபைல்ஸ் வாங்க ஆரமிக்கும் போது நிறையா ஃபீச்சர்ஸ் உள்ள மொபைல்ஸ் வந்து அதிகமாகவே கொண்டு வந்தாங்க அதுவும் இல்லாமல் சிம்ப் மொபைலுக்கு யூஸ் பண்ணுற சிம் முதல் கொண்டு ஜியோவாகட்டும் ஏர்டெல்லாகட்டும் நிறையா ஃபீச்சர்ஸோடு நிறையா பேக்கேஜஸோடு வந்துகிட்ருந்தது இப்போ நானே ஜியோ சிம் யூஸ் பண்ணுற மாதிரிருந்தா அதோட பேக்கேஜஸ் பார்த்தோன்னா நிறையா வெரைட்டீஸ் இருக்கும் ஈவன் நீங்கள் மந்த்திலிக்கு போடலாம் வீக்லி போடலாம் ஈவன் டேட்டா பேக்கேஜ் முடிச்சுதுனா அதுக்கு எக்ஸ்ட்ரா பேக் போட்டுக்கலாம் இயர்லி பேக்கேஜ் ஏகப்பட்ட பேக்கேஜஸ் இருக்குது இப்போ நான் யூஸ் பண்ணுற பேக்கேஜை பார்த்தோன்னா மந்த்திலி வந்து டூ ஜிபி தான் பட் ஆனால் ஒன் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுவே வந்து அதிகமாக தான் தோணுது